எனக்கு வந்து நீச்சல் குளம் அதாவது நீச்சல் அடிக்கும் இடம் பிடிச்ச இடம்னா வந்து ஆறு ஆறுகளில் வந்து நீச்சல் அடிக்க ரொம்ப பிடிக்கும் ஸோ என் பக்கத்தில் வந்து காவேரி ஆறு இருக்குது நான் பசங்களோட சேர்ந்து ஜாலியாக அங்கே வந்து நீச்சல் அடித்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பேன் அது பக்கத்தில் கோயில் இருக்கும் அந்த கோயிலோடு திண்ணையில் ஏறி அங்கேருந்து டைவடித்து ஸோ நீச்சல் அதாவது டைவ் அடித்து ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருப்போம் எனக்கு நீச்சல் அடித்த இடோம் ரொம்ப பிடிச்ச இடோம் அப்படினு கேட்டிங்கன்னால் ஆறுதான் கடற்கரையில் எனக்கு கால் நினைக்க பிடிக்கும் ஆனால் வந்து நீச்சல்லாம் நீச்சல்ன்றது பொறுத்த வரைக்கும் ஆறு மட்டுமே